ஓகே ஹலோ வணக்கம் மேம் நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் ஆ ஹோம் லோன் உங்களுக்கு தேவைப்படுமா மேம் எங்களது பேங்க்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாகதான் கொடுக்குறோம் நாங்கள் ஆர் யூ இன்ட்ரெஸ்ட்டட் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கீமை பொறுத்துதான் மேம் மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டென் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம் மேம் ஆ ஃபீட்டு இருக்குது மேம் அளவு இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு அந்த அளவுக்கு ஏற்றமாதிரி நாங்கள் லோன் கொடுப்போம் மேம் எங்களது இங்கே பார்த்தீங்கன்னா ஆ எங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இல்லை மேம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பர்ட்டி கவுர்மெண்ட் அப்ரூவல் அப்புறம் ஆதார் பேன் ரேஷன் கார்ட் இருந்தால் போதும் மேம் உங்களுக்கு எல்லாம் இருக்கா மேம் ஆ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே எங்கள் ஹோம் லோன் வந்து பாத் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மிதான் மேம் பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் மேம் இன்ட்ரெஸ்ட் போடுறோம் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ்ஸு நீங்கள் உங்களுக்கு இதுக்கு தேவைப்படுது அப்படின்னாகூட நாங்கள் வேல்யூவேஷன் பார்த்து அதுக்கேற்றமாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் மேடம் லோனு ஆ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் எதனால் டவுட் இருக்கா மேம் ஓ அப்படிங்களா மேம் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா மேம் டென் இயர்ஸ்ன்னால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் கட்டணும் மேம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கதனால மந்த்லி உங்களுக்கு வந்து அதான் அதுக்கேற்றமாரி நாங்கள் அமௌண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேம் மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் இல்லை ஃபோர் தௌசண்ட் சம்திங் தான் மேம் கட்டுறமாதிரி வரும் உங்களுக்கு அதனால்தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் போ போட்டிருக்கோம் மேம் ம் ஆ உங்களுக்கு வந்து கட்டுனமாரியும் இருக்கும் ஆ பார்த்தீங்கன்னா மேம் இப்போ ட என்னென்ன வ ஆவணங்கள் வேணுன்னா பார்த்தீங்கன்னா தாய் பத்திரம் வீட்டு பத்திரம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசர்கிட்டேருந்து அனுமதி பெற்ற டா இருக்கும் மேம் டாக்குமெண்ட் ஆ இதெல்லாம் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஆதார் கொடுத்துருக்காங்க பேன் கார்டு கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு இருக்கா மேம் உங்களுக்கு ஆ அதுவும் கொடுத்துருங்க மேம் இது வந்து ஒரிஜினல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை மேம் ஜஸ்ட்டு எங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தா நீங்கள் போதும் நகல் கொடுத்தா போதும் வச்சிருக்கீங்களா மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் இன்னும் வேற எதாவது தகவல் உங்களுக்கு வேணுமா மேம் ஆ ஓகே மேம் தேங்க்கியூ வெல்கம் மேம் தா ஆவணங்கள் கரெக்டாக இருக்கணும் மேடம் சரிங்களா ஓகே மேம் தேங்க்கியூ ஓகே தேங்க்கியூ